அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு